ஹலோ மேம் கேட்குதா மேம் மேம் நான் வந்துட்டு பிரசன்னாங்கிற ஸ்டூடெண்ட்டுடைய பேரெண்ட்டு ஃபாதர் பேசுகிறேன் மேம் மேம் ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ வந்துட்டு என்ன விஷயன்னா என்னுடைய கொழந்தைக்கி வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இப்போ எல்லாேருமே சேர்ந்து வந்துட்டு ஒரு டெம்பிள் வந்துட்டு போகலான்ருக்கோம் அது வந்து எங்களுடைய எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட்டான விஷயம் என்னென்னா என் என்னுடைய ஒய்ஃப் வந்துட்டு ஆக்சுவலாக வெளிநாட்டில் வந்துட்டு வேலை பார்த்துட்ருக்காங்க அவங்க இப்போதான் லீவுக்கே வந்திருக்காங்க அவங்களோட சேர்ந்து நாங்கள் இப்போ டெம்பிள் போகிறதுக்காக நாங்கள் வந்துட்டு என்னுடைய கொழந்தையோட சேர்ந்து நான் போகிறதுக்கு வந்துட்டு நான் ஒரு இம்பார்டன்ட்டான லீவ் எடுக்கணும் அது எங்களுடைய வாழ்க்கையிலே வந்துட்டு நாங்கள் வருஷா வருஷம் பண்ணுறோம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம் அதனால் கொஞ்சம் லீவ் கிடைக்குமா மேம் மேம் கரெக்டாக எனக்கு ஒரு வாரம் லீவ் வேணும் மேம் ஏன்னால் வந்து ஒரு மூணு டெம்பிள்ஸ் நாங்கள் விசிட் பண்ணும் எங்கள் குல தெய்வம் கோயிலோடு சேர்த்து அஸ்ட்ராலஜிப்படி இது எங்களுடைய வாழ்க்கை முறையிலே எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மகத்துவமான விஷயம்

கண்டிப்பாக மேம் நீங்கள் சொல்கிறது நல்லாவே எனக்கு புரியுது மேம் ட்வெல்த்துங்கிறது வந்துட்டு என்னுடைய பொண்ணுடைய வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயந்தான் ஸோ வந்துட்டு இதுக்கப்புறம் அவளுடைய மேல்படிப்புகளுக்குமே அவள் படிக்கிறதுக்கு வந்துட்டு இது ரொம்ப ரொம்ப தேவையான விஷயந்தான் ஆனால் என்னுடைய பொண்ணுடைய வாழ்க்கைல வந்துட்டு அவள் சந்தோஷமாக வாழ்றதுதான் மேம் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் அவளுடைய வாழ்க்கைல வந்துட்டு அவளுக்கு வந்துட்டு நான் நல்ல விஷயங்கள் பல விஷயத்த நான் புரிய வைக்கணும் படிப்பு என்பது என்னதான் இருந்தாலும் அவள் எப்படியும் படிச்சுட்டு ஒரு நல் வழியில வந்துடுவான்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது மேம் ஓரளவுக்கு அவள் நல்லா படிக்கிற பொண்ணுதான் எப்படியாவது நாங்கள் அவளை படிக்க வச்சுருவோம் ஆனால் இதை

மேம் கரெக்டு தான் மேம் நல்லாவே எனக்கு புரியுது மேம் முடிஞ்சளவுக்கு அவளுக்கு வந்துட்டு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு இருக்காங்கன்னுதான் மேம் நினைக்கிறேன் நண்பர்கள் அந்த நண்பர்கள் கிட்டேருந்து அவள் வந்துட்டு அந்த நடத்தின பாடங்கள் எல்லாத்தையுமே அவள் வாங்கிக்குவான்னு நானும் நம்புறேன் ஆனால் அந்த கோவில்ங்கிற விஷயம் வந்துட்டு எங்களுடைய வாழ்க்கையில வந்துட்டு நான்தான் சொல்றேன்ல மேம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனா ஒரு மகத்துவமான விஷியம் அஸ்ட்ராலஜிப்படி நாங்க வந்துட்டு அதை நாங்கள் ரொம்ப நம்புகிறோம் அவளுக்கு வந்துட்டு சில நட்சத்திரங்களிருக்கு இதெல்லாமே நாங்கள் வந்துட்டு சில பரிகாரங்கள் பண்ணோன்னால் அவளுக்கு வந்துட்டு அது நல்ல பலம் கொடுக்கும் பலம் கொடுக்கும்போது அவளுடைய படிப்புலேயுமே அது அவளுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கொடுக்கும் அதனால் அப்படி சொல்கிறேன் மேம் கண்டிப்பாக மேம் கண்டிப்பாக மேம் இந்த உதவியை நான் கன்ஃபார்ம் மறக்கவே மாட்டேன் மேம் ரொம்ப ரொம்ப நன்றி மேம் நீங்கள் இப்போ பண்ணிணது வந்துட்டு என்னுடைய பெண் கொழந்தைக்குமே நன்றாகவே உதவியாகவே இருக்கும் அதுமட்டும் இல்லாமல் படிப்புலேயும் அவள் கன்ஃபார்ம் நல்லா முயற்சி பண்ணி முன்னேறுவதற்கு நான் வந்துட்டு சப்போர்டிவாக இருந்து நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் மேம் ரொம்ப ரொம்ப நன்றி மேம் தேங்க் யூ மேம் நன்றி மேம்